சென்டார் ஹயர் செகெண்டரி ஸ்கூல் பிரின்ஸ்பால் எஸ் சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் தம்பி எந்த செக்ஷனுங்க சார் ஓ ஓகே சார் நேம் என்ன சொல்லியிருக்கீங்க சார் சுஜி ஓகே சார் ஒன் மினிட் ஆ எஸ் சார் இங்கே தான் படிக்கிறார் ஆக்சுவலி அவர் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் போலவே ஏன் டிசி கேட்கறீங்க நல்ல ஸ்கோப் இருக்குது ஓகே ஓகேங்க சார் நம்ம கா நம்ம ஸ்கூலில் தான் ஹாஸ்ட்டல் இருக்குது இல்லைங்க சார் நீங்கள் ஹாஸ்ட்டல் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லைங்க சார் ஓகேங்க சார் ஆ ஆ ஆ ஓகேங்க சார் நீங்கள் கேட்கறது எல்லாமே கரெக்ட்டு இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ சீக்கரம் டிசி நீங்கள் கேட்கறீங்கன்னா எங்களுக்கும் கொடுக்குறத்துக்கு கொஞ்சம் யோசிக்கணும் சார் ஆ அப்படி டிசி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபார்மலாக லெட்டர் அப்ளிகேஷன் ஒன்று எழுதிகிட்டு வரணுங்க சார் அதில் உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்றத போட்டு தெளிவாக எழுதிக்கோங்க சார் ரீலொக்கேஷன் ஃபார் ஜாப்புன்னு கூட போட்டுக்கோங்க சார் அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க சார் நான் அவனுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்டே பேசினேங்க சார் நீங்கள் அவங்க க்ளாஸ் டீச்சர் கிட்டே பேசினீங்களா சார் ஆ ஓகேங்க சார் நீங்கள் அவங்க க்ளாஸ் டீச்சர்கிட்டே கேளுங்க சார் ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு இதுக்கு ஓகே சொன்னான்னாங்க சார் இந்த மாதிரி ஸ்கூல் மாறிக்கிறேன் அப்படின்றதுல அவன் இன்ட்ரஸ்ட் காட்டினான்னா ஏன்னால் நீங்கள் வந்துட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட்டில் கேட்குறீங்க நெக்ஸ்ட் இயர் அவன் வந்துட்டு ட்வெல்த் எழுத போகிறாங்க சார் ஸோ அவனுக்கு அதுதான் லைஃபே டிட்டர்மைன்ட் பண்ண போகுது அவன் வேறு ஒரு ஸ்கூல் போய் அடாப்ட் பண்ணிப்பானா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களாங்க சார் ஹாஸ்ட்டல் ஏன் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன்றான் நீங்கள் யோசிக்கிறீங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கிருக்க அதே ஃப்ரெண்ட்ஸ் அவன் க்ளாஸ்சில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க சார் ஓகேங்க சார் ஆ கண்டிப்பாக வாங்குவாங்க சார் ஆமாம் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்சில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சார் அவங்க ரொம்ப டீடைல்ட்டாக சொல்லுவாங்க பிகாஸ் நமக்கு வந்துட்டு அதில் அவ்வளோ ப்ராப்பராக தெரியலைங்க சார் நீங்கள் அவங்கக்கிட்டே பேசிவிட்டு க்ளாஸ் டீச்சர்கிட்ட பேசிவிட்டு எனக்கு ஸ்டூடெண்ஸ்ஸை வந்து பார்க்க சொல்லுங்க சார் இன்டிமேட் பண்ணுங்க தேங்க்யூ சார்